கோவிட் நைன்ட்டின் கோவிட் நைன்ட்டின்ங்கிற வைரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சீனாவில் முதன்முதலில் கண்டறியபட்டு ஒரு கொடிய வைரஸ் இந்த கொடிய வைரஸில் தாக்கத்தை நம்ம வந்து கண்டுப்புடிக்கிறதுக்கு முன்னாடியே அது அனைத்து உலக நாடுகளுக்கும் சீக்கிரமா பரவிட்டு அதன் விளைவாக எண்ணற்ற மக்கள்கள் வந்து இறந்து போனாங்க எண்ணற்ற மக்கள் வந்து இந்த நோய்க்கு பாதிக்கப்பட்டு மீண்டும் நலமுடன் மீண்டுள்ளனர் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லா வகையான மே பாதிக்கப்பட்டு இருந்தது அதில் வந்து பயணமும் சுற்றுலாவும் பாதிக்கப்பட்டு இருந்தது பயணமும் சுற்றுலா மற்றுமல்லாமல் அனைத்து வகையான விஷயங்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டது அதில் பயணம் என எடுத்துக் கொண்டால் ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு செல்வதற்கு அப்புறம் பார்த்திங்கனா ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலம் செல்வதற்கு அண்டை நாடுகள் செல்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்தந்த மாநில மாவட்ட அரசுகளும் அந்தந்த மாவட்டத்தில் கொரோனாவுக்கு பாதிப்புக்கு ஏற்றவாறு பல விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் கையில் எடுத்தாங்க பொதுவாக எடுத்துக் கொண்டால் ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு செல்லணும் அப்படினா இ பாஸ் முறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அந்த கொரோனா சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்புறம் ஒரு ஒரு காரில் போனால் இத்தனை பேருதான் போகணும் அப்படினு பல கட்டுப்பாடுகள் இருந்தது திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அனுமதிக்கபட்டனர் மேலும் அந்த கொரோனாவோட பயத்தினாலும் அச்சத்தினாலும் பொதுமக்கள் வந்து பயணத்தையும் சுற்றுலாவையும் கொஞ்சம் அவாயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மேலும் பயணத்திற்கு பயணம் செல்வதற்கு ஏற்றவாறு போக்குவரத்துத் துறையோ ரயில்வே துறையோ மற்றும் விமான துறையோ நார்மல் டேஸு கம்ப்பேர் பண்ணுற அளவுக்கு அந்த டேஸில் இல்லைங்குறது வந்து எல்லோரும் அறிந்தவொன்று இப்போ பயணம்னு எடுத்துக்கொண்டால் இப்போ ஒரு மருத்துவ உதவிக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஊரில் இருந்து மற்றவொரு ஊருக்கு போகணும் அப்படிங்கபோது அந்த இடத்துல வந்து பேருந்து சேவை நமக்கு வந்து இன்றியமையாததா இருக்கிறது அந்த பேருந்து பயணமானது அந்த கொரோனா காலக்கட்டத்தில் நார்மல் டேவை கம்பர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது அதனால் ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டம் செல்வதற்கு மிகவும் கடினமாக இருந்தது அதேபோல் பயணத்தின் விளைவாக சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்பட்டது ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் சுற்றுலாவை பார்க்கணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்ட்டு நம்ம ஒரு இது விசிட் பண்ணணும் அப்படினு நினைக்கம்போது அங்கே நமக்கு கண்டிப்பாக போக்குவரத்துங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கு அதனால் சுற்றுலாத்துறையிலும் அதோடு தாக்கம் வந்து நமக்கு வந்து பதிவாகிருக்கு இப்போ எனக்கு அருகில் சென்னை இருக்கு சென்னையில் வந்து சென்னை மெரினா பீச் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கிறது மேலும் எண்ணற்ற எண்ணற்ற கடை மற்றும் வணிக நிறுவனங்கள்லாம் அந்த மெரினா சுற்றி இருக்கு மாதந்தோறும் வாரந்தோறும் விடுமுறை நாட்களில் மக்கள் அனைவரும் மெரினாவுக்கு வருவதுண்டு மேலும் வண்டலூர் ஜூ திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆகிய தமிழ்நாட்டில் சுற்றியுள்ள அனைத்து கோவில்களும் கடற்கரைகளும் வழிபாட்டு தலங்கள் ஆகிய சுற்றுத்தலங்கள் அனைத்தும் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தது இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இன்னொன்னு அண்டைய மாநிலங்களிலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அண்டைய மாநிலம் மட்டும் நம்ம சொல்லாமல் உலக அளவிலேயும் சுற்றுலாதுறையில் வந்து மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனுது மக்களுடைய அச்சத்தை போக்கணும் அப்பிடிங்கறதுனாலேயும் போக்குவரத்து இல்லை அப்பிடிங்கறதுனாலேயும் விமானத்துறையில் வந்து மிக அதிக ஆஃப்பர்லாம் விட்ருந்தாங்க அதையும் சாதகமா பயன்படுத்தி நிறைய பயணிகள் வந்து வெளியூருக்கும் வெளிமாநிலத்துக்கும் வெளிநாட்டுக்கும் அதை பயன்படுத்தி சென்றாங்க இதில் இப்போ என்னன்னா ஒரு கொரோனா காலகட்டத்தில் வந்து போக்குவரத்து இல்லாததினால சுற்றுலாதுறைலேயும் அதோட தாக்கம் அப்படியே இருந்தது அப்படிங்கிறது வந்து மிகை ஆகாது ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு சுற்றுலாத்தலத்தை பார்க்கணும் அப்படினா நமக்கு கண்டிப்பா இருக்கிறது போக்குவரத்து அந்த போக்குவரத்து குறையும்போது அங்கே செல்லும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் குறையும் அதனால் சுற்றுலாத்துறை மூலம் கவெர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற பணமும் குறையும் ஆகையால் சுற்றுலாத்துறையிலேயும் பயணத்துலேயும் கொரோனா வந்து மிக பெரிய ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துதுனுதான் கண்டிப்பாக சொல்லலாம் இதுவே கோவிட் கொஞ்சம் கொஞ்சம் குறைய குறைய போக்குவரத்தும் இயல்பு நிலை அடைந்தது ஆனால் மக்களும் சுற்றுலா சென்று பார்த்தார்கள் தரங்கம்பாடி பூம்புகார் தஞ்சை பெரியகோவில் திருவாரூர் நாகூர் அந்தமாதிரி சுற்றியுள்ள பகுதியிலுள்ள அனைத்துலேயும் அந்த கொரோனா காலக்கட்டத்தில் வழக்கத்தை விட மிக மிக குறைந்த மக்களே இருந்தாங்க அதுவும் இந்த கொரோனா வந்த இந்த ரெண்டு வருஷம் அதோட தாக்கம் ரொம்ப அதி பயங்கரமாக இருந்ததினால சுற்றுலாத்துறை மிக மிக ஒரு வரலாற்றுலேயே காணாத அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த பாதிப்பு எதல்லாம் பாதிக்கும் அப்படினு நம்ம பார்த்தோனா போக்குவரத்தால் சுற்றுலா எவ்வாறு பாதிக்கிறதோ அந்தமாதிரி சுற்றுலாவில் இருந்து வருகின்ற வருமானம் கவெர்மெண்ட்டுக்கு மிக பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அங்கே இப்போ பொதுவாக இப்போ வண்டலுர் ஜூ எடுத்துக் கொண்டால் அங்கே இருக்கும் விலங்குகளுக்கு உணவளிக்க தட்டுப்பாடு அந்தமாதிரி ஒரு பல விஷயங்கள் ஒன்றையொன்று சார்ந்து இருக்கிறதுனால ஏற்படும் அதனால் இந்த கொரோனா ஆனது பயணத்தையும் சுற்றுலாவையும் இவ்வாறு எல்லாம் பாதித்துள்ளது